விவசாயிகள் அதிகமாக வாங்கி பயிரிடுகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் நம்ம தமிழ்நாடு கர்நாடகா கேரளாவில் கிடையாது கர்நாடகா இந்த சைடு இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பயிரிடுகிறது நெல் தான் நெல்லுக்கு அப்புறம் மணிலா அதாவது மலாட்டை வேர்கடலை இது மூணு பேர் உண்டு ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு கரும்பு கரும்பு வந்து ஒரு பண பயிருன்னே சொல்வாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா நேருக்கு நேராக வந்து வெட்டி எடுத்துட்டு போய்ட்டு ஆலையில் கொடுத்துருவாங்க ஆலையில் இருந்து அவங்களுக்கு செக்காக கொடுத்துருவாங்க அதை கவர்மென்ட் வந்து நெறைய வழிமுறைகள் வெச்சிருக்காங்க செக்கு கொடுக்குறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அது எந்த எததன மாதம் கழித்து வெட்டணும் இது எல்லோத்துக்குமே வந்து ஆலையில் ஒரு ஒரு எக்ஸிகியூட்டிவ் வந்து வேலைக்கு எடுத்திருப்பாங்க அவர் வந்து கைட் பண்ணுவார் ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நெல் நெல் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா அதனோடய நெல் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு லாபம் அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க விவசாயிகள் ஸோ இப்போ கவர்மென்ட் நிர்ணயம் பண்ண விலையிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக வருதுன்னு நினைக்கும்போது ஒருவேளை இப்போது அரசியலில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நெல்லுக்கெல்லாம் வந்து விலை என்ன விவசாயியே நிர்ணயிக்கலாம் அப்படினு சொல்லிவிட்டு சட்டம் எடுத்துட்டு வருவதை பற்றி அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மல்லாட்டை மல்லாட்டை பயிரிடுகிறது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லாட்டையும் நல்ல பணப்பயிர் தான் அது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் நெல் நெல்லை வந்து அந்த மண்ணில் பயிரிடப்பட்டதுக்கு அப்புறமாவும் அது அறுக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் மண்ணும் மண் ரொம்ப இறுகி அது கொஞ்சம் சோர்ந்த நிலையில இருக்கும் அந்த மண் அது விவசாயிக்கு மட்டும் தான் ரொம்ப ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி சொல்ல முடியும் ஸோ அதுக்கு அப்பறம் அந்த மண்ணை தளர்த்தி மல்லாட்டயை பயிரிடும்போது அந்த மண்ணோடய தன்மை மாறி அந்த மண் வந்து எல்லாவிதமான சத்தும் கெடைச்சி அடுத்தது பாயிரிட போகிற அந்த பயிரை நல்ல முறையில் வளக்கிறதுக்கு பெருசாக உதவும்